எனக்கு வந்து எல்லா மதமும் பிடிக்கும் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்க எல்லோருமே இருக்காங்க நான் ஒரு கிறிஸ்துவர் அதனால் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் எங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பக்கத்தில் இருக்கற இந்து முஸ்லீம் மக்களும் கலந்துக்குவாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு கேக்கு கொடுத்து உபசரிப்போம் விருந்து கொடுப்போம் அதேபோல் அவங்களும் முஸ்லீமும் அவங்களுடைய ரம்ஜான் பக்ரீத் தாப்புல வரும்போது எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க நாங்களும் அவங்களுக்கு உதவி செய்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவோம் இந்துக்கள் அதேபோல தீபாவளி பொங்கல் அதுபோல் வரும்போது அவங்களோட பண்டிகையை நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு போய் கலந்துக்குவோம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்போம் செய்கிற உதவியை செய்வோம் அவங்க வந்து பலகாரம் தீபாவளிக்கு முறுக்கு சீடை அதிரசம் அதுபோல பொருட்களை எங்களுக்குக் கொடுப்பாங்க அதேபோல பொங்கலுக்கும் பொங்கல் செய்வாங்க நாங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை நல்லா சந்தோஷமாக எங்கள் பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் குடும்பத்தோடு எல்லோரும் கொண்டாடுவோம் அதேபோல அவங்களும் எங்களுடைய பண்டிகைக்கு வந்து எல்லோரும் நல்ல முறையாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நியூ இயர் கொண்டாட்டம் எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக கலந்துக்குவோம் நாங்கள் மூணு மதத்தவர்களும் சேர்ந்து பக்கம் பக்கம் இருக்கறதுனால் ஒரு ஒருவரோடு ஒரு விட்டு கொடுக்காம அவுங்கவங்க பண்டிகைக்கு நாங்கள் போகிறதும் அவங்க எங்கள் பண்டிகைக்கு வர்றதும் எங்கள் பிள்ளைங்களோட காவில் கலந்துக்கிறதும் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுகள் எடுத்து எல்லாம் சேர்ந்து யூனிஃபார்ம் போல போடுறதும் அதுபோல நாங்கள் நல்லா கொண்டாடுவோம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் எந்த பிரச்சினையும் இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக அவங்களோட ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த பிரச்சினையும் இல்லை எந்த மத வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமாக அவங்களோட சேர்ந்து எங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக ஜாலியாக எல்லோரும் கொண்டாடுவோம் எந்த பண்டிகையாக இருந்தாலும் ஒருத்தரோடு ஒருத்தரும் விட்டுக்கொடுக்காம நாங்கள் அவங்களுக்கு போகிறதும் அவங்க எங்களுக்கு வர்றதும் நல்லா எல்லாத்தையும் கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஒரு ஒருவரோடு பரிமாறி அன்பை பரிமாறிக்குவோம் சந்தோஷமாக இருப்போம் எந்த பிரச்சினையும் இருக்காது